ஸ்வச் பாரத் அபியான் அதாவது தூய்மை இந்தியா திட்டம் நம்ம இந்தியாவை வந்து முடிஞ்ச வரைக்கும் எந்தளவுக்கு தூய்மையாக வெச்சிக்கணும் அப்படின்றதுக்காக பி ஜே பி கட்சியால் ஒரு தொடங்கப்பட்ட திட்டம் தான் ஸ்வச் பாரத் இது எந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பேக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கும்போது இதில் ஃபஸ்ட்டு அவங்க பண்ண நல்ல விஷயம் என்னென்னு சொல்லிவிட்டு நான் யோசிப்பேன்னா இதுக்கு அதாவது இந்த திட்டத்தை எல்லோருக்கிட்டையும் கொண்டுபோய் சேக்கிறதுக்காக பயன்படுத்தின பிரபலங்கள் ஆக்சுவலி ஓரளவுக்கு நல்ல சாய்ஸ்ன்னு தான் சொல்லணும் வேணுனா எல்லோருமே வந்து எஸ்பெஷலி வந்து இது வட இந்தியா சார்ந்த ஒரு திட்டமாக வந்து பாக்கிற பார்வையாக இருந்தாலும் சரி அதனால் மோஸ்ட் ஆஃப் தி ஆக்டர்ஸ் இந்த ஹிந்தி ஃபீல்டில் இருக்கிறவங்கள வந்து ச்சூஸ் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி எல்லோருமே வந்து அவங்கவுங்க இடத்துலேருந்து என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாகவே தான் பண்ணியிருந்தாங்க இது ரொம்ப சக்ஸஸ் ஆகியிருக்கா இல்லை ஃபெய்லியர் ஆகியிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கும்போது ஓரளவுக்கு சக்ஸஸ் அப்டின்றதை சொல்ல முடியும் அதாவது சக்ஸஸுன்றதை நான் எந்த இடத்துலேருந்து சொல்கிறேன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து வீட்டுக்கு வீடு வந்து டாய்லெட் வந்துடுச்சா இல்லை யாருமே வந்து ரோட்டில் குப்பை போடுறது இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டால் கிடையாது இன்னுமுமே வந்து ஓரளவுக்கு நடந்துட்டு தான் இருக்குது ஆனால் முன்பை விட ஓரளவுக்கு குப்பைத் தொட்டிகளோடய எண்ணிக்கை வந்து அதிகமாயிருக்குது அதே மாதிரி ஓரளவுக்கு வீட்டுக்கு வீடு டாய்லெட்ஸுமே வந்து அதிகமாகியிருக்கு திறந்த வெளியில் வந்து மலம் கழிக்கிறது எந்தளவுக்கு தப்பு அப்டின்ற இம்பேக்ட்டுமே ஓரளவுக்கு வந்து மக்கள் வந்து யோசிக்க ஆரம்பித்திருக்காங்க இப்போ வெளியில் பாத்ரூம் போறதுன்றது வந்து ஒரு அசிங்கம்ன்றதை தாண்டி அது வந்து ஒரு சுகாதாரக்கேடு அப்டின்றதை வந்து நிறைய பேர் பேச ஆரம்பித்ததோட நிறைய மூவிஸ் இதுலேயுமே வந்து காட்ட ஆரம்பித்ததும் ஒரு டாய்லெட் வீட்டுக்கு ஏன் தேவை அப்டின்றதை பற்றி இப்போ நம்ம தமிழ்லேயே பார்த்தோன்னா ஜோக்கர் அப்படின்ற ஒரு படம் கூட எடுத்திருப்பாங்க ஒரு பொண்ணு வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வரும்போதே அந்த வீட்டில் வந்து ஒரு டாய்லெட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கிறான்னா அந்த வீட்டுக்கு வீடு டாய்லெட் அப்படின்றது ஒரு திட்டம் பேசுதுன்னா கண்டிப்பாக அந்தத் திட்டத்தை நம்ம எல்லோருமே வந்து வரவேற்கக்கூடிய திட்டமாகவே பார்க்கலாம் இது என் அளவில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு யோசித்தோன்னா இப்போ முன்னடிலாம் வந்து நான் ஏதோ வாங்கி சாப்பிட்றேன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் ஒரு பஸ்ஸில் டிராவல் பண்ணிவிட்டு இருக்கேன் இல்லை ஒரு டிரெயினில் போகிறேன் இல்லை ஒரு பைக்கில் கூட போகிறேன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிடும்போது எந்த இடத்துல வந்து அந்த பாக்கெட் காலி ஆகிறதோ அந்த இடத்துலயே நம்ம வந்து ரோட்டில் போடுவோம் ஆனால் இப்போ என்னோடய மைன்ட்செட் எப்படி மாறியிருக்குன்னா நான் ஒரு விஷயத்த வந்து சாப்பிட்டு முடிக்கிறேன்னா அது நான் எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஒன்று குப்பைத் தொட்டி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல போடுவேன் அப்படி இல்லையா அதை என் பேகில் எடுத்துட்டு வெச்சிட்டு எங்கே குப்பைத் தொட்டியை நான் அதுக்கடுத்து பார்க்குறேனோ அங்கே போய் போடுவேன் ஸோ என் அளவில் என் மனசளவில் ஒரு சின்ன மாறுதலை அது கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டால் கண்டிப்பாக ஆமாம் தான் நான் ஏதாவது ஸ்வச் பாரத்தில் இது வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டால் ஒரு தடவை பண்ணியிருக்கேன் விகடனில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு இருந்தப்போ அப்போது வந்து அகர்துளி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இயக்கம் வந்துச்சு இட்ஸ் எ கைன்ட் ஆஃப் என்ஜிஓன்னே வெச்சிக்கலாம் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு மாசத்தில் ஒரு நாளோ இல்லை ரெண்டு மாசத்தில் ஒரு நாளோ பீச்சில் அந்த மாதிரி போய்ட்டு க்ளீன் பண்ணுவாங்க அப்படி வந்து அக்டோபர் செகேண்ட் மகாத்மா காந்தியுடைய பர்த்டே அன்னைக்கு இந்த ஸ்வச் பாரத்தை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுடைய சென்னை மெரினா பீச்சில் வந்து க்ளீன் பண்ணணும்ன்னு போய்ருந்தாங்க ஸோ அப்போ அவங்க கூட சேர்ந்து ஒரு ரிப்போர்ட்டிங்குக்கு தான் நானும் போனேன் ஆனால் அங்கே போய்ட்டு நம்மளால் ரிப்போர்ட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் பண்ணத் தோணாது அதனால் அவங்க கூடவே சேர்ந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஓகே நம்மளும் ஏதோ ஒரு சின்ன விஷயத்த நம்மளால முடிஞ்சதை பண்ணுறோம் அப்படின்ற ஒரு தாட்டை கொடுத்துச்சி ஏன்னா அங்கே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் பேர் வந்து எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணியிருந்துருப்பாங்க எல்லோருமே வந்து ஒரு பெரிய பெரிய ப்ரொஃபஷனில் இருக்கலாம் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தர் பொசிஷன் எல்லோருமே வந்து அ அங்கே இருக்கிற எல்லோருக்குமே அன்னைக்கு இருந்த ஒரேயொரு மோட்டிவ் தன்னோடய சுற்றுப்புறத்தை முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு க்ளீன் பண்ணிவிட்டு போகணும் அந்த மோட்டிவை ஒரு திட்டம் வந்து கொஞ்சமாவது வந்து மக்கள் மனசுக்குள்ளே கொண்டு வந்திருக்குன்னு தான் நான் சொல்வேன்